ஸ்விகிங்களா இப்போ எனக்கு ஒரு ஃபுட்டு ஆட்ரு வேணும்ங்க எனக்கு இங்கே அன்னூரில் லலிதாஸில் வந்துட்டு சில்லி புரோட்டா ஆமாம் அது ஒன்று வேணும் அப்புறம் அதுபோக சப்பாத்தி சீக்கிரமாக கொண்டு வாங்க இப்போது இதுக்கு எவ்வளோ ஆகுதுங்க சரிங்க இதுக்கு ஏதாவது தள்ளுபடி கொடுப்பீங்களா டிஸ்கவுண்ட் மாதிரி இல்லை ரெகுலராக வாங்குகிறோம் தள்ளுபடி ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி தள்ளுபடி கெடைச்சிருக்குதுன்னாங்க எனக்கு அந்த மாதிரி கிடைக்குமா இல்லை கண்டிப்பாக அவங்களா வாங்கியிருக்காங்க அதனாலதான் கேட்டேன் சரி எனக்கு அதில் பார்த்துட்டு எனக்கு சொல்கிறீங்களா ஆப்ஸில் பார்த்துட்டு எனக்கு அதில் அந்த இதில் இருக்கா அப்படின்னு சரிங்க